கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் வரலாறு எல்லாம் கற்பிக்கப்பட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைனா தெரியாது ஏன்னா வரலாறுனாலே ஓரளவுக்கு அதாவது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடின்பாங்கதானே கற்றல் மூலியமாக அறிதல் மூலியமாகதான வரலாறுன்றது அதனால அந்த ஸ்பாட்டில் இல்லைல இருந்துஇருந்தா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வரலாறுன்றது இன்னும் இந்தியாவோட வரலாற்று இன்னும் என்னன்ன வேணுனாக்கா சுதந்தரம் கடைச்சிது அது ஓகே சுதந்தரம் கடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சி அதில் எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் மதத்து பேராலையும் சாதி பேராலையும் கடவுள் பேராலையும் அதுக்கு எப்படி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சி அதுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சி வரலாறு கொஞ்சம் அது இருந்தா நல்லா இருக்கும் சொன்னா அப்புறோம் ரொம்ப கடவுள் பேரை சொல்லி ரொம்ப அடிமைத்தனோம் இது அந்த வரலாற்று வெள்ளைக்காரன் அதாவது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறோம் இந்தியா ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்டேட் ஆயிருக்கு அவ்வளோதான் அப்டேட் ஆயிருக்கு அப்டே நடுவில் ஆங்கிலேயர்களும் வராம இருந்துஇருந்தா இன்னும் இந்தியா மட்டமாகதான் போய்ருக்கும் அது கொஞ்சம் அது எல்லா ஸ்கூல்லையும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும்